செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அது வந்து என் ஃபரெண்டு கேட்டாள் அது எப்பட்றி வைக்கணும்ன்ட்டு அதுக்காக நான் சொன்னேன் செடி வைக்கிறதுனா நான் சொல்லித் தர்றேன்ட்டு ஃபஸ்ட்டு பள்ளம் நோண்டி அதில் செடி வச்சு தண்ணி ஊற்றி லைட்டாக ஊற்றி மண் போட்டு வச்சு அப்புறமா ரெண்டு நாளைக்கு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உரம் போட்டு நல்லா வளர்த்து பூ வந்து அதுக்கு இதெல்லாம் செடிக்கு மருந்து இதெல்லாம் அடித்து கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக தண்ணி தினமும் ஊற்றி நல்லா அதுக்கு தொட்டி இதெல்லாம் கட்டி நல்லா பாரம்பரியமாக வச்சுருந்தோம் அதில் பூச்செடி இதலாம் வந்துது எனக்கு ரொம்ப சந்தோசமாக இருக்கு அது இன்னும் எனக்கு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு